நான் வாங்கின இரும்பு பாத்திரம் மிகவும் அழகாகவும் திடமாகவும் இருந்தது ஆனால் அதை சுத்தம் செய்து அதனை பாதுகாப்பதற்கு சிறிய சிரமம் உள்ளது அதாவது மற்ற பாத்திரங்களை போல இதை அப்படியே கழுவி கமுத்தி வைக்க முடியாது இதை சுத்தம் செய்த பிறகு எண்ணெயினால் பூசி வைக்க பூசி வைத்தால் மட்டுமே அது நன்றாக இருக்கும் அதற்கு நமக்கு சற்று பொறுமையும் நிதானமும் தேவை பூசி அப்படி நம் எண்ணெயை தடவி வைத்தால் ஒவ்வொரு முறையும் அதை உபயோகித்து கழுவிய பின் எண்ணெயை பூசி வைத்தால் அது இன்னும் நன்றாக இருக்கும் அடி பிடிக்காமல் நிறைய நாட்கள் நமக்கு நீடித்து உழைக்கும் இதில் நமக்கு சற்று சிரமம் உள்ளது அதை பாதுகாப்பது அதாவது அதை மெயின்டெயின் செய்வது சின்ன சிரமம் உள்ளது மற்றபடி மிகவும் நல்ல பாத்திரம்